வணக்கம் குழந்தை பருவத்தில் டிஎம் சௌந்தர்ராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் கேபி சுந்தராம்பாள் போன்றவர்களுடைய நேரலை பாடல்களை கோவில்களில் கச்சேரியாக கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் அதற்கு பிறகு விவரம் தெரிந்த பிறகு கல்லூரி நாட்களில் திரு கேஜே யேசுதாஸின் கச்சேரிகள் கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் ரொம்ப கர்நாடக சங்கீதம் கற்றதால் அவருக்கு இறைவன் கொடுத்த வரம் மாதிரி ரொம்ப இனிமையான குரலில் பாடுவார் இது அவருடைய குரல் தேனினும் இனியது அவர் கண்ணனைப் பற்றி பாடி இருக்கிற மயில் பீலி அப்படிங்கிறதுல ராதையின் காதலிலா இல்லை நான் பாடும் பாடலிலா உனக்கு எது மிகவும் பிடிக்கும் என்ற பாடல் மிக மிக இனிமையாக பாடுவார் சேலம் சாஸ்தா நகர் ஐயப்பன் கோவிலில் அவர் நேராகவே வந்து பாடும் போது அதை அருகில் நின்று கேட்டிருக்கிறேன் அவருடைய அந்த அற்புதமான குரல் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வரமாக அவருக்கு கிடைத்திருக்கிறது கேஜே யேசுதாஸ் நான் எப்போதும் அவருடைய பாடலை நேரலையில் திரும்ப திரும்ப கேட்க விரும்புகிறேன் அவர் பாடிய ஹரிவராசனம் விஸ்வமோகனம் என்ற அந்த பத்யமாவதி பாடல் சபரிமலையில் கா இரவு நேரத்தில் கோவில் நடை சாத்தும் பாடலாக இருக்கிறது அதை தவிர திரைப்பட படங்கள் திரைப்பாடல்களில் முதலில் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு விழியே கதை எழுது என்ற பாடலை பாடுவதையும் கச்சேரியில் கேட்டிருக்கிறேன் அதற்கு முன்பாகவே அவர் பொம்மை என்ற படத்தில் நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற பாடலையும் காதலிக்க நேரமில்லை என்ற படத்தில் மிகச்சிறப்பான பாடல்களையும் பாடி இருக்கிறார் பிவி சீனிவாஸ் என்பவருக்கு மிக இனிமையான குரல் இருக்கும் அதற்கு பிறகு எனக்கு விவரம் தெரிந்து நான் கேட்க ஆரம்பித்த பாடல் கேஜே யேசுதாஸின் பாடல்கள் கிருஷ்ணருக்கும் ஏன் முருகனுக்கும் கூட அப்பா பழம் பழனியப்பா என்கிற பாடலை மிக அழகாக பாடி இருக்கிறார் அலைபாயுதே கண்ணா என்பதும் ராமரை பற்றியும் மிக சிறப்பான குரலில் இவ்வளோ இனிமையான குரல் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே யாருக்கும் இல்லை என்று சொல்லலாம் ஆகவே நான் கேஜே யேசுதாஸின் பாடலைத்தான் எப்போதும் நேரலையில் கேட்க விரும்புகிறேன் நன்றி